நான் வந்து ஃபேஸ் புக்கில் இல்லை இன்டர்நெட்டில் இந்த மாதிரி செலை செய்கிறது பார்த்தேன் அந்த செய்யறத பார்த்துட்டு எனக்கு நாம்மளும் அது மாதிரி ஒன்று செய்யணும் எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு களிமண்ணால் முடிஞ்சால் ஒரு சிலையை செய்யலான்னு சொல்லிட்டு ஆரமித்தேன் அந்த சிலையை என்னால் என்னால் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் சிலை வந்து க அழகாவே வரல மறுபடியும் அந்த சிலையை வந்து நான் எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு அந்த சிலையை மறுபடி நம்மளால முடியுமா அது என்ன தேவைப்படும் எப்படி எப்புடிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நான் இணையதளத்தில் வந்து யோசித்து பார்த்துட்ருந்தேன் பார்த்துட்ருக்கும் போது சிலையை வந்து மறுபடியும் செய்யலான்னு ஒரு ஊக்கமாக ஒரு ஐடியாவில் நான் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது சில வந்து ஓரளவுக்கு என்னென்னா நம்மளால முடியன்னா கூட ஓரளவுக்கு நம்ம நான் செஞ்ச செலை பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை ஏன்னா விநாயகர்னா கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் நல்லா செய்வாங்க இல்லையா நான் அந்த சிலையை வந்து பார்த்துட்டு பொறுமையாக செஞ்சுட்ருந்தேன் ஓர் அழகாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் நல்ல என்னால் முடிஞ்சளவுக்கு செஞ்சுக் கொடுத்தேன் மற்றபடி வேறு எந்த சில சிற்பத்தையும் நம்ம செதுக்கலாம் முடியாது சிற்பம் செதுக்கிறது வந்து இப்போ சாதாரண விஷயம் கிடையாது பெரிய விஷயம் சிலை ஏன் வந்துச்சுன்னா சில வந்து களிமண்ணால் செய்கிறது ஒரு ஓ சின்ன ஒரு லிட்டில் பொம்மை மாதிரி அழகாக பேசலாம் அதனால அதை செஞ்சு பார்த்தேன் ட்ரை பண்ணிணேன்